நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் எனக்கு பிடிச்ச பாடம் வந்து ஸ்கூலில் வந்து தமிழ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் எனக்கு இங்கிலீஷும் அவ்வளோ வராது கணக்கும் அவ்வளோ வராது மீதி பாடம் எல்லாம் த தமிழில் வரதுனாலேயே எனக்கு தமிழ் பாடம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது இப்ப வே வேறே எதனா வாசிக்கிறதோ கொள்வதோ அதெல்லாம் தமிழில்தான் வரும் தமிழ் பாடம் நான் படிப்பேன் எங்கள்